பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மூணு ஒன் ஒன்பது ரெண்டாயிரம்